ஏய் மச்சான் லே நான் எ வர ஏப்ரல் ஆறு வந்து தலை ப் படம் ரிலீஸு தெரியும்லை பேட் அக்லி குட் அக்லி அதனால் அந்த படத்துக்கு எல்லாம் ரெடியாக இருங்க நான் வந்து செகண்ட் ஷோ புக் பண்ணியிருக்கேன் ஃபஷ் ஷோ வந்து கெடைக்கலை கொஞ்சம் ரொம்ப ரேட்டுக் கூட அதுவும் ரெண்டாயிரோம் ஒரு டிக்கேட்டு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் சம்பாரிக்க ஆரமிக்கில அதனால் கிடச்சிருக்கு இப்போதைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கி கெடச்சிச்சு செகண்ட் ஷோ புக் பண்ணிட்டேன் ஒரு எட்டு பேர்த்துக்கு அதனால் எல்லோரும் தயவு செய்து வந்து வந்துடுங்க நான் வந் நானும் பிரவீனும் இதில் வந்துடறோம் பைக்கில் வந்துடறோம் நீங்களாம் அப்படியே வந்துடுங்க கரெக்டாக வந்துடுங்க எல்லோரும் அங்கங்கே கரெக்டாக எந்த டேட்டருன்னா தஞ்சாவூர் சாந்தி கமலா டேட்டரு எல்லோரும் வந்துடுங்க யாரும் வராமல் இருந்துடாத கடைசி நேரத்தில் வேலைக்கு போனேன் அது இதுன்னு சொல்லிடாத எனக்கு டென்ஷன் ஆயிடும் ஆயிரத்தி இரநூறுவா படம் போட்டிருக்கேன் படம் வேறு எப்படி நல்லா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோடய செகண்ட் ஷோவும் இன்னும் சூப்பராக இருக்கும் வேறு அதனால் எல்லோரும் வந்துடுங்க யாரும் வராமெலாம் யாரும் இருக்காத அது மாரி நான் நீ இந்த நவீனையும் எட்வினும் இப்பவன் கூப்ட்டுப்பான் அருணு கூப்ட்டுப்பான் அப்புறம் வந்து ஹரி அவன் தம்பியெல்லாம் கூட்டு வந்துடுங்க மொத்தமாக நம்ம எட்டு பேர் வரோம் போயிட்டு அப்படியே நம்ப அப்படியே எட்வின் வீட்டுக்கு போகிறோம் எட்வின் வீட்டில் போயிட்டு ரெண்டு மணி அப்போ கரெக்டாக ரெண்டு மணி ஷோ தான் போச்சு ஹரி பத்து மணி ஷோ போட்டிருக்கேன் பத்து மணிலேருந்து ஒரு ஒரு ஒரு மணி வரையும் படம் ஓடும் இண்டர்வலோடு சேர்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒன்றரைக்கி கிளம்பி அப்படியே போய் எட்வின் வீட்டுக்கு போய்டோன்னு வெச்சுக்கோ அங்கே போயிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அந்த படத்தை படத்தில் நடந்த மாதிரி சீன்ஸ் ஏதா ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ஒரு அஞ்சரை மணி போலே வீட்டுக்கு எல்லோரும் கிளம்புனோன்னு வெச்சுக்க கரெக்டாக இருக்கும் அஞ்சரை மணிக்கு போயிட்டு மறுபடியும் வந்து திரும்பி எல்லோரும் வாங்க நைட் ஸோ போவோம் நம்ப எல்லோரும் மறுபடியும் போவோம் அதுக்கு டிக்கெட்டு என் ஃப்ரெண்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் அதனால் நான் வேறு அவசரப்பட்டு மொதலில் வாங்கிட்டேன் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கி அதுக்கப்புறம் தான் தெரியுது நைட் ஸோ ஃப்ரீயாக தந்தான் வச்சுக்கோ மாப்பிள்ள அப்படின்னு ஒரு பத்து டிக்கெட்டு எல்லாம் அதுக்கும் வாங்க மறுபடி போவோம் நம்ப அடுத்த நாள் பார்த்துப்போம் அடுத்த நாள் வேலைக்கு போவது கொஞ்சம் லேட்டாக போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனைல்ல திருப்பி சொல்கிறேன் யாரும் வராமல் மட்டும் இருந்துடாதீங்கடா தயவு செய்து எல்லோரும் வந்துருங்கடா ஏனால் டிக்கெட் அவன் ஃப்ரீயாவும் கொடுத்துருக்கான் வேறு அதனால் பார்த்துருவோம் எல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் வேணால் ப்ளாக்கில் விற்க பாத்துடறேன் அது ஒன்றும் பண்ண முடியாதுல்லைடா வரமுடிலன்னா அதுக்கூட பிரச்சனை கிடையாது அதனால் அதை பார்த்துக்கலாம் வாங்க எல்லோரும் டிக்கெட்டு காசை எடுத்து வந்துடுங்க மறந்துடாதீங்க அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன் நான் அப்புறம் கடுப்பாயிடும் அப்புறோம் பார்த்துக்கோங்க